இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி ஒன்பது நாலு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபது ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு